சர்வதேச அளவில் தமி இந்தியாவில பார்த்தீங்கன்னா அதிக அங்கீகாரம் தேவைப்படுற ஒரு விளையாட்டுனா எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் ஏன்னா ஃபுட்பால் வந்து இப்போ அவ்வளோக்கா இண்டியாவில அவ்வளோக்கா ஃபேமஸாகலாம் இல்லை இப்போ என்ன தான் ஹீரோ ஏஎஸ்எல் இருந்தாலும் ஹீரோ ஏஎஸ்எல் மூலமாக வந்து அவ்வளோக்கா ஃபேன் ஃபாலோவிங் இல்லை ஒரு தடவை வந்து இண்டியா ஃபுட்பால் டீம் கேப்டன் சுனில் சேத்ரி என்ன சொல்லிருக்கார்னா நீங்கள் வந்து முதல்ல எங்கள் விளையாட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ருக்கார் அவர் எவ்வளோ பெரிய ப்ளேயர் முன்னாடி வந்து ரொனால்டோ மெஸ்ஸிக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் இருந்தார் டாப் த்ரீ கா டாப் த்ரீ வந்து டாப் த்ரீயில இவர் ஒரு அப்பங்காக இருந்தார் முன்னாடியில இவரைலாம் தாண்டி போயிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இவர் வேறு கண்ட்ரியில எங்கேயாவது பிறந்துருந்தாருனா இவரோட ஃபேன் பேஸே தனி எப்படி ரொனால்டோக்கு அவ்வளோ ஃபேன்பேஸ் இருக்கோ மெஸ்ஸிக்கு இருக்கோ அப்புறம் வந்து நெய்மருக்கு இருக்கோ அதே அளவு ஃபேன்பேஸு வந்து இவர் சுனில் சேத்ரிக்கு இருக்கும் அவர் பிறந்தது வந்து இந்தியாவில அதனால தான் அவருக்கு ஃபேன்பேஸு இல்லை அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல அது ஒன்று தான் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு சர்வதேச அளவில் வந்து ஃபுட்பாலை தான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும்